ஹலோ ஆரியபவன் ஹோட்டலுங்களா ஆ என்னோடய பேர் வந்து அலமேலு நான் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து பேசறேன் காரைக்குடியில் காரைக்குடியிலிருந்து பேசுறேன் ஆமா ஆமா காரைக்குடி தான் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் இருக்குங்கில்லையா மூணாவது தெரு அதுலிருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து பிரியாணி தலைப்பாக்கட்டி பிரியாணி இருக்குங்கள்லை ம் தலைப்பாக்கட்டி பிரியாணியில் வந்து ஆமாம் ஆமாம் தலைப்பாக்கட்டி பிரியாணி ஒன்று ரைத்தா ஒன்று அதோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூனு ஒரு தட்டு கொடுத்து விட்டுருங்க ஆமாம் ஆமாம் தட்டு சில்வர் தட்டு அது கொடுத்து விட்டிருங்க எவ்வளோ வரும் ரெண்டுத்துக்கும் ஓ ஐநூற்றி தொள்ளாயிரரூபாயா சரி என்னோடய ஃபோன் நம்பரு வந்து நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஒன் என்னங்க ஆ சிக்ஸ் த்ரீ த்ரீ எயிட் டூ ஒன் ம் டூ ஒன் ஃபைவ் ஜீரோ திருப்பி சொல்லவா கொடுத்து விட்டிருங்க இது பண்ணிக்கிறேன் பே பண்ணவா கேஷ் ஆன் டெலிவரி ஓ கேஷ் ஆன் டெலிவரி நான் இது பண்ணிடறேன் நீங்கள் கொடுத்துவிட்டிருங்க நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் இது பண்ணிடறேன் மறக்காமல் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு ஒரு தட்டு